ஹலோ சார் நான் கிருஷ்ணகிரிலேருந்து பேசறேன் கடந்த ஒரு வருஷமாக நான் வந்து உங்கள்கிட்ட நான் புக் பண்ணி வண்டிகள்லாம் புக் பண்ணிட்டிருக்குறேன் நீங்கள் அதே ப்ரைஸை தான் குடுத்துட்டிருக்குறிங்க என்ன எதாவது நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுங்க சார் அப்பப்போ நம்ம புக் பண்ணுறோம்ல சார் அதிக அதிகபட்சமா உங்கக்கிட்டேருந்தே நான் வண்டி எடுக்கிறேன் வேறு எங்கேயாவது எடுக்கிறனா உங்கள் வண்டிதானே எடுக்கிறேன் எதாவது ப்ரைஸெல்லாம் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுங்க சார் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எப்படி சார் உங்கள்கிட்ட நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து பயன் உங்களோடு நாங்கள் வாடிக்கையாக இருக்கிறோம் இருப்பது டிஸ்கவுண்ட் கொடுங்க சார் டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்கள் வாடிக்கையாளரை தக்க வச்சுக்கோங்க சார் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும்